நான் கிருஷ்ணகிரி வகாப் நகரில் இருக்கேன் ஆன்லைனில் ஒரு ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன் ஹெட்ஃபோன் டெலிவரி ஆகிடுச்சி எடுத்து பார்த்தோம் ஆனால் கரெக்டாக ஒயர் கரெக்டாக இல்லை கேட்கவும் இல்லை ரொம்ப இதாக இருந்துச்சு அதனால் ஆன்லைனில் வாங்குறது ஒன்றுக்கு ரெண்டு தடவ செக் பண்ணி ரிவ்யூவெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் பட் ரிவ்யூ செக் பண்ணதில் நல்லாருந்துச்சுன்னு ஒருத்தர் சொன்னோன்னு இருந்துச்சு பட் எந்த ரிவ்யூவும் சரியாக ரிவ்யூ படித்திட்டுதான் வாங்கினோம் இருந்தாலும் சரியாக வரலை அதனால் நாங்கள் திரும்பவும் ரிட்டேன் போட்டிருக்கோம் ஒரு தடவ ஆன்லைனில் வாங்குறது எப்பவும் ஒரு தர நல்லா வரதில்ல எதுவும் நேரில் பார்த்து செக் பண்ணி வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது